இப்போ இருக்கறக்கூடிய சமூக சூழ்நிலைல ஒரு சிறு தொழில் செய்கிறதுலேருந்து பெரு தொழில் செய்கிற வரைக்குமே எல்லோருக்குமே ஒரு முக்கிய ஒரு கருவியாக பயன்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பரம் செய்கிறதுதாங்க விளம்பரம் செய்றது அப்படின்றது வந்து நான் முதல்ல எங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாக்கா நான் ஒரு சொந்தமாக ஒரு சிறு தொழில் ஒன்று செஞ்சுட்ருக்கேன் எனக்கு எப்படி விளம்பரம் பண்ணுறோம் அப்படின்றதே தெரியலை அப்போ ஏன் ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்கும் போது என் ஃப்ரெண்டு சொன்னாங்கள் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து ஃபோட்டோ எடுத்து நீ அப்லோட் பண்ணின்னா அவங்க வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க ஃபாலோவர்ஸ் மூலிமாக நீங்கள் வந்து நிறைய அவங்க அதுவே வந்து உனக்கு விளம்பரமாக போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கள் நானும் அவங்க சொன்னாங்களே அப்படின் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணேங்க அதிலேருந்து நல்ல என்னோடைய பொருள் வந்து நல்ல விற்பனை ஆணுச்சி அப்புறோம் வந்து யூடியூப்லாம் ப யூடியூப் யூடியூப்லெலாம் இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் விளம்பரம் பண்ணிருக்கிறதெல்லாம் பார்த்தேன் அவங்களெல்லாம் ஒரு மாடலாக வெச்சு நானும் என்னோடய ப்ராடக்ட்லாம் வந்து யூடியூப்பில் வந்து விளம்பரம் போட்டேன் அதுக்கு கீழே வந்து கமெண்ட்டில் வந்து என்னோடய நம்மரெல்லாம் கு நம்பரை ஆட் பண்ணியிருந்தேன் நம்பரை ஆட் பண்ணதுக்கப்புறோம் எல்லா மக்களும் அதை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த ப்ராடெக்ட் நல்லாயிருக்கு பிடிச்சிருக்கு எவ்வளோ ப்ரைஸ்ஸு எவ்வளோ அமௌண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கள் அதுக்கப்புறோம் வந்து அவங்களுக்குலாம் வந்து பேக் பண்ணி அவங்களுக்குலாம் கொரியர் அனுப்பிவிட்டேன் இது வந்து விளம்பரம் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைல எல்லோருக்குமே சென்றடையறதுக்கு எல்லா பொருளும் எல்லோருக்கும் சென்றடைகிறதுக்குக்கான ஒரு கருவியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் எனக்கு ஆக்கப்பூர்வமாக பிடிச்ச செல்வால் செல்வாக்கு அளிக்கக்கூடியதாக இருந்த விளம்பரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னால் என் நண்பரோடைய விளம்பரம் தான் நான் சொல்லுவேன் அவர் அப்போ தான் தன்னோடய சின்னதாக தொடங்கின ஒரு தொழில வந்து இவ்வளோ பிரபலம்படுத்தி ஃபேஸ்புக்கு இன்ஸ்ட்டா இதெலெல்லாம் வந்து பதிவிட்டிருந்தாரு அதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு அது வந்து ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒன்றா இருந்துச்சு இது தான் வந்து விளம்பரம் அப்படின்னு நான் சொல்லுவேன்